என்னங்க பழக்கடையா எனக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் எனக்கு பழம் வேணும் என்னென்ன பழம் வச்சுருக்குறீங்க

ம் ம்

எனக்கு ஃபங்க்ஷனுக்கு ஆப்பிளும் திராட்சையும் எனக்கு ஆரஞ்சு பழமும் வேணும் ஆரஞ்சு ஒரு சாக்கு கொடுங்க ஆப்பிள் ஒரு சாக்கு கொடுங்க எவ்வளோ ஒரு கிலோ போடுறீங்க எனக் எனக்கு கொஞ்சம் குறத்து குறத்து கொடுங்க எனக்கு

ஆ சரிங்க ரொம்ப தேங்க்ஸு